விவசாயிக்கும் விவசாயத்திற்கும் ஒரு சமூக ஆதரவை நம்மளால் எப்படி கொண்டு கொண்டு வர முடியும் அப்படீன்னா அது வந்து நம்ம சோசியல் மீடியாவால் மட்டுந்தான் இப்போ வந்து சின்ன வயசுலேயிருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே ஒரு எல்லாருமே வச்சிருக்காங்க தெரிஞ்சிக்கிறாங்க நிறைய விஷயத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கிறாங்க அப்படீன்னா அது வந்து மொபைல் மூலியமாக மட்டுந்தான் அதனால் நம்ம வந்து சோசியல் மீடியா மூலியமாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொண்டு போக முடியும் அதேமாரி இந்த விவசாயியோட அவுங்கள பத்தியும் நம்ப வந்து சோசியல் மீடியா மூலந்தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்க முடியும் அதாவது நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம் அப்படீன்னா அதை ஒருத்தர் பார்ப்பாங்க ஒருத்தர் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க நாலு பேர் எட்டு பேருக்கு வந்து பகிரும் போது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியவருது அதேமாதிரி தான் நம்ம விவசாயி விவசாயம் விவசாயம் பற்றியும் விவசாயத்தை விவசாயம் பண்றவங்கள பற்றியும் நம்ம வந்து நம்மளோட ஆதரவை வந்து தெரிவிக்கணும் அப்படீன்னா நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன வந்து செய்யுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படீங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப வீடியோவை எடுத்து போடுறது மூலியமாக ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் பார்க்குறது மூலியமாக நாலு பேருக்கு தெரிய வரும் நாலு பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணும் போது அவங்க அதிகமாவாங்க அப்போ வந்து எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரிய வரும் அதனால் எப்ப எப்பவுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை எல்லாருமே பார்க்கணும் சீக்கிரமாக வந்து பரவணும் அப்படீன்னா வந்துட்டு அது சோசியல் மீடியா மட்டுந்தான் அது மூலியமாக மட்டுந்தான் நம்மளுடைய ஆதரவை வந்து கொடுக்க முடியும்